எனக்கு டிராயிங் வரைய தெரியும் அதில் வந்து ஓ இது டிராயிங் புக்கு பார்த்து வரைஞ்சா அந்த மேல வீடு அதுக்கு மேல் பார்த்தா குருவியும் காக்கா சூரியன் இதுக்கெல்லாம் அதெல்லாம் வரைஞ்சா நல்லாயிருக்கும் அப்புறம் அதுக்கு கலரு கொடுக்மோது இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கு கீழே பூச்செடிங்கெல்லாம் வரைஞ்சி விட்டு குட்டி குட்டியாக ஒரு பால்ஸு இருக்கிற மாதிரி அப்புறம் புல்வெளிங்கள் இருக்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி பார்த்தா கடல் அலைங்கள் மாதிரி அப்புறம் மேகம் மூட்டம் இதெல்லாம் வரையும் போது கொஞ்சம் நல்லா எனக்கு பிடிக்கும் அப்புறம் ஒரு பொருளை பார்த்தா அத வரையணும் சொல்லி எனக்கு தோணும் அதுவும் வரைவேன் அது வரைஞ்சி கலர் கொடுக்கும் போது நல்லாயிருக்கும்